கற்பனை கதை எழுத விரும்புறதை விட உண்மையாக நடக்கிறத வெச்சு அதையே உண்மையாக நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் அப்படியே கவனிச்சுக்கிட்டே வந்து அதில் நம்ம மனசை பாதித்த எதாவது ஒரு சம்பவத்தை எடுத்து அதில் கொஞ்சம் கற்பனையை கலந்து எழுதினா கதை நல்லாயிருக்கும் அப்போ தான் படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதில் வேணா பெயர்கள மாத்திக்கலாம் இடங்கள வந்து நம்ம இந்த அதே இடத்த வெச்சு எழுதாமல் கொஞ்சம் வேற இடம் எல்லாம் மாற்றி போட்டு எழுதிக்கலாம் பிடித்த எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் அதுவும் இன்னொரு எழுத்தாளர் பிரபு தர்மராஜ் பிரபு தர்மராஜ் வந்து நல்லா அந்த இந்து ரொம்ப எதாவது ஒரு எழுத வரும்போது அதை சொல்ல வர்றது வந்து கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி எழுதுவார் அது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு படிக்க சு வெங்கடேசன் அவர்கள் எழுத்தும் நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றும் ரொம்ப விவரித்து எழுதுவார் நம்மக் படிக்கும் போதே கிட்டத்தட்ட திரைக்கதை மாதிரி இருக்கும் அந்த ஒரு காட்சியை வந்து ரொம்ப வர்ணித்து ரொம்ப விவரமா நல்லா எழுதுவார் நம்ம படிக்கும் போதே நமக்கு அந்த காட்சி கண் முன்னாடி தெரியும் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடித்தமான எழுத்தாளர்கள் இவர்களை வெச்சு இவர்களுடைய புத்தகத்தை படித்து நானும் எழுத அதே மாதிரி எழுத முயற்சி செஞ்சுக்கிட்ருக்கேன்